தமிழ்நாட்டில் வந்து நிறைய மொழிகள் இருக்கில என்னென்ன மொழின்னால் தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் உருது மலையாளம் எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு இந்தியாவில் தெரிஞ்சது தமிழ் இங்கிலீஷ் தான் ஆனால் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறப்ப நிறைய பேசுவாங்க வெளியிலெலாம் போனால் அதில் நம்மளுக்கு தெரியாதனால் நம்ம வந்து சைகையில்தான் பேசுவோம் சைகையில்தான் பேசுவோம் நமக்கு தெரிஞ்சது தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம சைகையால்தான் ஒரு ஒரு பொருளையும் சொல்லி சொல்லுவோம் சைகையால்தான் சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சது தமிழ் முன்னெல்லாம் ஒலிப்பெருக்கி ரேடியோ வெச்சுதான் இது பண்ணிணாங்க இப்போது டிவி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு எல்லாம் வந்துடுச்சு ஆனால் எல்லா மொழியும் எல்லாம் பேசுறாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் தான் இன்னும் பேசிகிட்ருக்கோம் முன்னெல்லாம் ஒலிப்பெருக்கியால்தான் தமிழிலேலாம் பேசு தமிழில்தான் எல்லா பேச கற்றுக்குறாங்க அப்பெலாம் இங்கிலீஷும் தெரியாது இப்போ இங்கிலீஷ் ஓரளவு பரவாயில்ல தமிழ் இங்கிலீஷும் மற்ற மொழியெலாம் நமக்கு தெரியாது வெளில போனால் நம்ம சைகையில்தான் சொல்லி சொல்லுவோம் அது வேணும் இது வேணுன்னால் சைகையால்தான் சொல்லுவோம் அப்போ ஒலிப்பெருக்கி இப்போது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் கூகுளு எல்லாம் வந்ததுனால் தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் உருதெலாம் நம்மளும் கற்றுக்குலாம்